ஏங்க ரெட் டேக்சி கால் டேக்சிங்களா ஆஃபிஸ் தான் ஆஃபிஸ் நம்பர் தாங்க இல்லைங்க நான் இப்போ உங்கள் உங்கள் ஏஜென்ஸிலேருந்து கேப் புக் பண்ணியிருந்தேங்க

அவர் என்னங்க சொன்ன டைம்முக்கே வரல நான் ட்ரைன் பிடிக்கிறதுக்காக வந்து எனக்கு ஒம்பது மணிக்கு ட்ரைனுக்கு சொல்லி நானு வந்து ரெண்டு மணிநேரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணேன் அவர் டிரைவரு வந்ததே லேட்டாக தான் வந்தார் ஆமாமாங்க வந் ஆமாங்க உங்கள் உங்கள் இதில் தான் புக் பண்ணியிருந்தோம் காலையில் புக் பண்ணியிருந்தோம் அமௌண்ட்டு வந்து அட்வான்ஸாகவே பே பண்ணிட்டேன் ஆமாம் இப்போது கொஞ்சம் வந்தது லேட்டாக வந்தார் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க நான் ட்ரைன் பிடிக்கணும் நான் எமெர்ஜென்ஸியாக வந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும் நான் போகணும் அந்த ட்ரைன்ல அதை மிஸ் பண்ணிட்டால் திரும்ப அங்கே போ முடியது அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஸ்பீடாக வண்டியை ஓட்ட சொன்னேன் அதிலையும் வந்து ரோடு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தது மெதுவாகவே தான் ஓட்டிட்டு போகிறார் டிரைவர் வந்து ஒன்று வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்க மாட்டேங்கிறிங்களே அது ரைட்டுங்க நீங்கள் சொல்கிறது ரைட்டுங்க இப்போது இப்போது பாருங்களேன் ஜங்ஷன்ல இருக்கிறேன் ட்ரைன் மிஸ் ஆகிட்டு மிஸ் ஆகிடுச்சு ஜங்ஷன்ல நான் போகிற ட்ரைனுக்கு வந்து அவர் சரியான டைமுக்கு கொண்டாந்து விட்ல ஆமாமாங்க நீங்கள் எக்ஸ்க்யூஸ் கேட்டு என்ன பண்ணுறதுங்க இல்லைங்க இப்படி வந்து நான் ஒன்றும் நாலு பேர்த்துக்கிட்ட உங்கள் ஏஜென்ஸியை பற்றி வந்து ரொம்ப வந்து புவராக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கம்பளைண்ட் பண்ணால் உங்களுக்கு தாங்க இதில் லாஸ் ஆகும் உங்கள் பேர் தான் கெட்ட பேர் ஆகும் சரி நீங்கள் பேமண்ட் ரிட்டன் பண்ணிடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது டிரைவரை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மெயிண்டென்ஸ் பண்ணிருந்தால் பரவாயில்லைங்க ரொம்ப வந்து என்னங்க பண்ணுறது நான் என்ன சொல்கிறதுன்னே உங்களுக்கு தெரியலிங்க நெக்ஸ்ட் டைமாவது இது மாதிரி எல்லாம் பண்ணாமல் அடுத்த கஸ்டமருக்காவது கரெக்டாக பண்ணுங்கள் எல்லாத்துகிட்டையும் சொல்லி வையுங்க உங்கள் டிரைவருங்க எல்லாத்துகிட்டையும் சொல்லி வையுங்க கரெக்டான டைம்னால் அந்த டைமுக்கு கொஞ்சம் கஸ்டமருக்கு வந்து மனது நோகாமல் பண்ண சொல்லுங்கள் ஆ சரிங்க